இப்போ வந்து மயிலாடுதுறையில் வந்து சுகாதாரம் மற்றும் வந்து சமூக ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னா வயதானவங்க வந்து அதிகப்படியான சவால்களை எதிர் கொள் கொண்டுட்டு வராங்க அவங்களோட வாழ்நாளில் கடைசி நேரத்தில் ஏன்னா அவங்க வந்து அவங்களோடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதுனாலயும் அவங்க வந்து சம்பாதிக்க முடியாத நிலமைக்கி அவங்களோட ஆரோக்கியம் குறையுறதுனாலயும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மனப்பான்மை அவங்களுக்கு வந்துவிடும் இது இது தான் வந்து அவங்க கஷ்டப்படுற ஒரு விஷயம் அப்புறம் இது இல்லாமல் வந்து அவங்க அவங்களோட கடைசி காலத்தில் உதவித் திட்டமாக வந்து பென்ஷன் திட்டம் என்எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நம்ப கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வருது முதியோர்களுக்கு அவங்களால சம்பாதிக்க முடியாத காரணத்தினால் மாசமானால் பென்ஷன் கொடுத்துட்டு வராங்க அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எதுவாக இருந்தாலும் டிராவல் பண்ணுறதுக்கு இதெலாம் வந்து முதியோர்களால் முடியுறது கிடையாது வயதானதுனால அவங்களுக்கு கண்ணு தெரியாமையும் காது கேட்காமையும் வயதாக வயதாக அது ஏற்படுறதுனால அவங்களால எதுவும் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்கள கே கேட்க முடியாதுனால அவங்களால எதுவும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க மரியாதையின்மையை சந்திக்கப்படுறாங்க ரொம்ப நேரம் காக்க வைக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க எதிர் கொள்ற விஷயமாக இருக்கு ஏன்னா எங்கள் வீட்லையும் வந்து வயசானவங்க இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட மன நிலைமை வந்து ரொம்ப நம்ப நம்ம நம்ப எது சொன்னாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது தான் அப்படிங்கிற இந்த மன நிலமைக்கு மாறிடுறாங்க அது நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலமைய அவங்க அவங்களாவே அதை எடுத்துக்கிறாங்க இது இதெல்லாம் அவங்க சந்திக்கிற சவால்கள்